இப்போ இருக்கற கவர்மெண்ட் வந்துட்டு கிராமப்புறங்களில் இருக்கற கொழந்தைங்களுமே வந்துட்டு சிட்டி கொழந்தைகள் மாதிரி நிறையா கல்வியை வந்து கற்றுக்கிறதுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க காலையில் சாப்பாடு கொடுத்துட்றாங்க மதியமும் சாப்பாடு கொடுத்துட்றாங்க அதுமட்டும் இல்லாமல் அவங்க படிக்கிறதுக்கான புத்தகம் அப்புறம் நோட்டு பேக்கு செருப்பு சைக்கிள் லேப்டாப் அந்தமாதிரி அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாத் தேவைகளையுமே வந்துட்டு கவர்மெண்ட் பூர்த்தி செஞ்சுருக்கு ஒரு சில குழந்தைகள் வந்துட்டு தங்களோடய குடும்ப சூழ்நிலை காரணமாக மட்டும்தான் வந்துட்டு படிக்காமல் வேலைக்குப் போய்விட்டு இருக்காங்க குழந்தைத் தொழிலாளர்களா நிறையா பக்கம் வேலை செஞ்சுட்ருக்காங்க அவங்களுக்குமே வந்துட்டு குடும்ப சூழ்நிலைகள் இல்லாமல் இருந்துதுனால் எல்லாத்துக்குமே ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் கல்வியை வந்து இப்போ இருக்கற கவர்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்க முடியும்